எங்கள் சொந்த ஊர் அல்லது நகரத்தில் எங்களுக்கு பிடித்த விஷயம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே தெற்குத்திரவை அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர் வந்து நல்ல ஊர் ஃபுல் அந்த ஊர் ஃபுல்லுமே வந்து நல்ல வயலாக இருக்கும் வயல்காடாக தான் இருக்கும் அந்த ஊரில் வந்து நல்ல ஒரு இயற்கை காற்று வரும் இப்போ அந்த ஊரில் நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை அப்படினாலுமே நம்ம அந்த இயற்கை காற்றால நம்ம இருந்திடலாம் இங் இந்த அங்கே உள்ள அந்த மண் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லேசாக அப்படி நல்லா விளையாடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அந்தக் கடற்கரையில் இருக்கிற மண் மாதிரி அந்த தெற்குத்தெரவைங்கிற அந்த ஊரில் இருக்கும் அந்த ஊருக்கு போனால் நாங்கள் நல்லா விளாடுவோம் அந்த ஊருக்குப் போனால் நாங்கள் நல்லா விளையாடுவோம் அங்கே எல்லாரோடையும் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் ஓடிப்பிடிச்சு இந்தமாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம் சுற்றிப் பார்க்கறதுக்கு அந்த ஊரில் நிறையா எடம்லாம் இருக்குது அந்த ஊரில் தெற்குத்தெருவில் வந்து எது எங்கே பார்த்தாலுமே தென்னை மரம் நிறைய இருக்கும் நாங்கள் அந்த ஊருக்குப் போயிட்டாலே தினமும் எங்களுக்கு காலை உணவாக வந்து இளநீர் தான் இருக்கும் நாங்கள் இளநீர் வந்து அடிக்கடி பறிச்சு டெய்லி குடிச்சுக்கிட்டே இருப்போம் பனங்காய் நிறைய இருக்கும் நுங்கு நல்லா சாப்பிடுவோம் பனங்காய் வந்து நாங்கள் நல்லா சுட்டு சுட்டு டெய்லி சாப்பிட்டுட்டுருப்போம் அதுனா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் அது எங்களோடய குடும்பத்தோடு எல்லோருமா சேர்ந்து நாங்கள் செய்வது அவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் அந்த ஊருக்கு வந்து நாங்கள் எப்போ போனாலும் வந்து எங்களோடய குடும்பத்தோடு போயிட்டு அங்கே எங்களோடய ஒரு வயல்காடில் வந்து நாங்களே ஒரு கறி மீன் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு நாங்களே அங்கே சமைச்சு அங்கே எல்லோருக்கும் பக்கத்தில் இருக்க எல்லா உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுட்டு அங்கே இருக்கிற இடத்துக்கெல்லாம் நல்லா சுற்றிப் பார்க்கறது எங்களுக்கு ஒரு மன அமைதியையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுக்கும்